எனக்கு வந்து எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னோட ஹாண்ட்ரைட்டிங் என்னோட ஸ்டைல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது போவ வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து யாருமே அதிகபட்சமாக எழுதுறதே கிடையாது எல்லாரும் மொபைல் ஃபோன் லேப்டாப்பு கம்பியூட்டர் அந்தமாதிரிக்கே போயிவிட்டாங்க ஆனால் வந்து எழுதுறது வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு பயிற்சி அதை வந்து இப்போ யாருமே வந்து அதை வந்து பயன்படுத்த மாட்டேன்றாங்க எல்லாருமே வந்து பிரிண்டவுட்டு அப்படின்றமாரி ஒரு இதில் போய்றாங்க முன்ன முன்னாடி உள்ள காலத்திலலாம் வந்து ஸ்கூலில் வந்து நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க நோட்ஸ் எடுக்குறப்போ இது மே ஸ்டூடண்ஸோட மைண்டு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டாகவும் ஆனால் இப்போ உள்ள இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வாட்ஸப் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கைடு வாங்கிற சொல்லிறாங்க அதனால் வந்து இப்போ வந்து எழுதுறது வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிக்கிட்டே வருது முதோ உள்ள காலங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனா நோட்டு தனியாக ரஃப் நோட்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படி என்னென்ன அப்படி அப்படின்னா என்ன அப்படின்றமாரி கேட்குற அளவுக்கு இப்போ கொண்டு வந்துவிட்டாங்க எல்லாமே வாட்ஸப் எல்லாமே எல்லாமே வாட்ஸப்பு மொபைல்லதான் எல்லாமே இப்போ அதிகமாக பண்ணுறதுமாரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து எழுதுறது வந்து கைக்கு வந்து ஒரு பயிற்சி இப்போ ஒரு இப்போ வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் எழுதுறதாகருந்தாலும் இப்போ யாருமே வந்து கையிலல்லாம் எழுதுறது இல்லை எல்லாரும் சும்மா அப்படி எழுதுறதாக இருந்தாலும் சும்மா ரஃப்பாக எழுதிவிட்டு திருப்பியும் கொண்டு போய் ச சிஸ்டத்தில்தான் டைப் பண்ணி பிரிண்டவுட் எடுத்துக்கிறாங்க அது வந்து இப்போ உள்ள காலக்கட்டங்களில் ரொம்பவும் மறஞ்சிகிட்டே வருது எழுதுறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு ஆச்சிர்யமாக பார்க்கக்கூடிய விஷயமா இப்போ நடந்துக்கிட்யிருக்கு